தமிழ்நாட்டில் முக்கிய அரசியல் கட்சிகள் என்னென்னனால் டிஎம்கே ஏடிஎம்கே போன்ற இரண்டு முக்கியமான கட்சிகள் இது வந்து நம்மளோட நாட்டுக்கு இரண்டு இந்த கட்சி இரண்டு கட்சி ரொம்பவும் முக்கியமான கட்சியாக ஒன்று அமைஞ்சுருக்கு இந்த கட்சியில் இருக்கிற எல்லா உறுப்பினரும் ஒரு முக்கிய அந்தஸ்தாக இருக்கும் தலைவர் யார் இப்போதைக்கு தலைவராக முதலமைச்சர் முதலமைச்சர் முக ஸ்டாலின் இருக்கார் இவருடைய இவருடைய கட்சி கட்சியின் அங்க அடையாளமாக உதயும் சூரியனை வச்சுருக்காங்க இந்த உதயும் சூரியன் எதனாலனால் மக்களை புதுசாக ஒரு ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் மக்களோட எந்த ஒரு எந்த ஒரு நிலையாமையை தடுக்காமல் இருப்பதற்காகவும் மென்மேலும் மக்கள் வந்து ஒரு நல்ல பொசிஷன் அடையணுங்கிறதுக்காகவும் இந்த ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காங்க உருவாக்கியிருக்காங்க இந்த கட்சியில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சர் அவருடைய பையனாகிய அவர் பையனையும் நிற்பாட்டி இருக்காங்க இப்படிப்பட்ட கட்சி தமிழ் தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய கட்சியாகவும் அமைஞ்சுருக்கு இந்த கட்சி முற்போக்கு காலங்களில் இருந்து இருக்குது இது ஒரு வாரிசு கட்சி எனவும் அனைவரும் கூறுவர் அவரின் கொள்கை மற்றும் குறிக்கோள் என்ன அவர்களின் கொள்கை என்னென்னா இந்தியாவை ஏழ்மை நாடாக பார்க்கக்கூடாது அனைத்து மக்களும் அனைத்து உரிமையும் சமமான நிலையில் காணப்பட வேண்டும் அனைத்து மக்களுக்கும் எந்த ஒரு துன்பமும் வரக்கூடாதுங்குறதும் எந்த ஊர் மக்களுக்கும் எந்த ஒரு அடிப்படை தேவையும் குறையாம இருக்குணுங்கிறது இவங்களோட முக்கிய கொள்கையாக இருக்கும் இங்கே ஒரு குறிக்கோளாக எடுத்து மக்களுக்கு சேவை செய்து அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு த மக்களுக்கு எவ்வித துன்பமும் ஏற்படுத்தாமல் அக் ஒரு அன்பான முறையிலோ அமைதியான முறையிலும் இந்த வித கட்சியில் மேம்படுத்துகின்றனர் இந்த கட்சியை தேசிய கட்சிகளை பெற நிறைய கட்சிகளில் இடதுசாரி வலதுசாரி எப்படின்னால் அதுதான் இடதுச்சாரியாக முக ஸ்டாலின் வலதுச்சாரியாக யாருன்னு தெரியல இப்படிப்பட்ட கட்சி இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கிய அம் அங்கமாக அமைஞ்சு இருக்குது முக்கிய பங்காகவும் இருக்குது இப்படிப்பட்ட கட்சி இந்தியாவுக்காக இந்த முக ஸ்டாலின் என்பவர் நம்ம மக்களுக்காக இலவச டிவி பேருந்து வசதி இலவச பேருந்து வசதி போன்ற அடிப்படை தேவை அமைப்பை உருவாக்கி கொடுத்து உருவாக்கி கொடுத்துள்ளனர் அது மட்டும் இல்லை பெண்களுக்கு இந்நாட்டில் சம உரிமை இருக்க வேண்டும் பெண்களுக்கு சமநீதி கிடைக்க வேண்டும் என அயற்பட போராடி உள்ளார் அயற்பட போராடி உள்ளார் அதன் காரணமாக இந்த கட்சி நிலைத்து நிற்கிறது இப்படியா இப்படிப்பட்ட கட்சியில் இப்படிப்பட்ட கட்சி நம்ம ஊருக்கு வர்றது ரொம்பவும் பெருமையாக இருக்குது இந்த கட்சியில் எவ்வித ஏற்ற தாழ்வும் இல்லாமல் மக்கள் அனைவரும் ஒருவருக்கே சம ஓட்டுகளை கொடுத்து குவித்ததை இந்தவித மக்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காகவே இந்த விதமான பூர்த்தி செய்வதனை அடிப்படையாக கொண்டு நம் நாட்டிற்கு முக்கிய கட்சியாக விளங்கும் கட்சி உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் என்பவர் அவர் வந்து முக ஸ்டாலின்னோட பையன் அவர் இப்போ ரெட் நோட்டிஸ் என்னும் சினிம் ஃபிலிமை உருவாக்கியிருக்காரு அதை ஃபிலிமில் தான் இப்போ எல்லா படமும் ஓடிகிட்ருக்கு ரெட் நோட்டிஸ்ன்னு இல்லாத எந்த ஒரு ஃபிலிமும் கிடைவே கிடையாது கடைலேன்னோயில்ல தியேட்டர்லேயும் கிடையாது அந்த ஃபிலிம் இல்லைனா இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சமாக வந்துவிட்டு இந்த இது இந்த ஃபிலிமை உதயநிதி ஸ்டாலினோடதாக இருக்கும் ஸ்டாலின் பையன் சிறு பிள்ளைங்களுக்கு அனைத்து வித சலுகை உலகமைப்பு உடை ஆடை திட்டம் போன்ற அனைத்து வித திட்டங்களுக்கும் முக்கிய பங்காக இருக்கார் இப்படிப்பட மனுஷரு நல்ல ஒரு மனுஷராக தமிழ்நாட்டில் திகழ்ந்துகிட்டு இருக்கார் மென்மேலும் திகழ்வார் தமிழ்நாட்டில் முக்கிய அரசியல் கட்சி என்ன அதில் இன்னொரு கட்சியாக எடிஎம்கே எடிஎம்கேவும் நல்ல கட்சி தான் அந்த கட்சியில் இருந்தவர் எடப்பாடி பழனிச்சாமி என்பவர் அவர் நிறைய விவசாயிகளுக்கு நிறையா கடன் உதவி திட்டம் கடன் தள்ளுபடி திட்டம் போன்ற நிறையா திட்டங்களை நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க அந்த திட்டத்துலேயும் நிறையா மக்கள் நிறையா மக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சுருக்காங்க அது ஒரு முக்கிய கட்சியாக முன் முன்னென காலங்களில் திகழ்ந்தது அது மக்களுக்கு மிகவும் அன்பான கட்சியாகவும் பாசமான காட்சியாகவும் இருந்தது அந்த கட்சியும் நிலையாக நிலையாமல் அந்த கட்சி வீழ்ந்த காரணத்தினால உதயநிதி ஸ்டாலினும் மற்றும் முக ஸ்டாலினின் கட்சியாக உரு உதயும் சூரியன் என்னும் கட்சி கை ஓங்கியது அதுவே மக்களுக்கு முக்கிய கட்சியாகவும் திகழப்பட்டது மக்களுக்கான கட்சியாகவும் அமைக்கப்பட்டது இவ்வித கட்சியினை இவ்வித கட்சியினை அனைத்து மக்களும் தனது சொந்த சுய உரிமையுடனே வாக்களித்து உள்ளனர் என்பதே கட்சிக்கான ஒரு அங்கீகார அமைப்பாகும் இவ்வித கட்சியின் மக்களுக்கு எந்த ஒரு துன்பங்களும் ஏற்படுத்த முடியாமல் எந்த ஒரு கோபமும் இல்லாமல் மக்கள் சம சந்தோஷ நிலையில் இக்கட்சியில் வாக்களித்து உள்ளனர் எனவே இக்கட்சியே நமக்கு முதல் கட்சி என்றும் அக்காலக்கட்சி எனவும் அழைக்கப்படும் இக்கா புதிய கட்சிக்கு மக்களின் உரிமை எப்போதும் கைவிடப்படாது என்பதே இக்கட்சியின் முக்கிய நோக்க அமைப்பாகும்